எப்போது தோட்டமிட ஆரம்பித்தீர்கள் நான் வந்து சின்ன வயசிலேயே தோட்டமிட ஆரம்பித்தேன் ஏன்னா அம்மா அப்பாலாம் சின்ன வயசிலேயே தோட்டத்தை பராமரிப்பாங்க அந்த டைமில் எங்கள் அம்மா அப்பா எப்போயுமே காலங்கார்த்தால எழுந்திரிச்சு தோட்டத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் குளிச்சுட்டு உள்ளே வருவாங்க அப்புறம் பார்ப்பேன் எதுக்கு காலங்கார்த்தால எல்லோத்தையும் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க பார்த்ததும் டெய்லியும் அவங்க தோட்டத்தை கிளீன் பண்ணிவிட்டு தோட்டத்துக்குத் தண்ணி பாய்ச்சுட்டு அப்புறமாக தோட்டத்தை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு தூர்வாரிட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் உரம் போட்டுட்டு வருவாங்க டெய்லி டெய்லியும் செடி வந்து உரம் சாப்பிடுறதுக்காக அப்புறம் தினம் தினமும் ரொட்டீனாக நாங்கள் பண்ண ஆரம்பித்ததால நானும் சேர்ந்து உள்ளே ஒரு சின்ன ஒரு ஆசையாக போய்விட்டு ஒரு செடியை நட்டு வைக்க சொன்னாங்க நானும் பண்ண போகிறேன் சொன்னதுக்கு அப்புறமாக நான் செடி சின்ன வயசில் நட்டு வெச்சது அது பெருசாக வளர்ந்து மாமரமாக பெருசாக ஆகிடுச்சு எனக்கு அது எப்போது மாமரம் நட்டு வெச்சு கொஞ்சம் பெருசானதோ அதிலிருந்து எல்லாத்தையுமே நிறையா நிறையா பண்ண ஆரம்பித்தேன் அப்புறமாக நானே பண்ண ஆரம்பித்ததால இப்போ தோட்டமிட ஆரம்பிச்சுட்டேன்